க கும்மி பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அதே ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இந்த பொங்கல் பண்டிகைலாம் இருக்கும் போது பொங்கல் வைக்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி மக்களெல்லாம் அதை எல்லோரும் ஃபேமிலியோடய சேர்ந்து போய் இருக்கும் போது அப்போ வந்து பசங்க குழந்தைங்க அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கள் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக வேலை செய்வாங்க அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் டேஸு இப்போ கல்யாணம் ஒரு அப்படினு என்ன பண்ணுவாங்கள் அப்போ வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பண்ணுவாங்க பாடுறதை வந்து விரும்புவாங்க அதில் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்கள வந்து ஸ்டேஜுல் வந்து வர சொல்லி பாடுவாங்கள் அப்புறம் மக்கள் வந்து விவசாயம் பண்ணும் போது இந்த நாற்று நடும் போது அப்போ வந்து பாட்டு பாடிக்கினே வந்து வெயிலில் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்போ பாட்டு பாடுவாங்கள் அப்புறம் அறுவடை செய்யும் போது நல்லா பாட்டு பாடுவாங்கள் அப்போது ஸ்கூல்லு இப்போ ஸ்கூல்லாம் இயர்லியில் முடிஞ்சுட்டு போச்சுன்னா அப்போது போச்சே குழந்தைங்களாம் என்ன செய்வாங்களா நல்லா வந்து லாஸ்ட்டு தினம்னால சந்தோஷமாக செலப்ரேஷன் பண்ணலாம் அந்த டான்ஸு பாட்டு அந்தமாரி வந்து பண்ணுவாங்கள் அது போல் காலேஜஸ்லியும் பண்ணுவாங்க அப்படி யாராவது வந்து கவுர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டைர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மா அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பாட்டு பிடிச்சிருந்தா பாடல்களெலாம் என்ன பண்ணுவாங்கள் அவங்க பாடுவாங்கள் அப்புறோம் வந்து அப்புறோம் வீட்டில் யாரா தாத்தா பாட்டி வந்து கடைசியில் இறந்துட்டா கூட என்ன பண்ணுவாங்கள் சோக பாட்டுலாம் பாடி அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சுப்பாங்க